நாங்கள் கிராமங் கிராமங்களுக்கு வந்து பொதுவாக வ நம்மளுடைய மூதாதையர்கள் அப்பா அம்மா எல்லாம் கிராமத்தில் வசிக்கிறதுனால அந்த ஊர் திருவிழா மற்றபடி வயல்வெளி எல்லாம் பார்க்கணும்ன் நினைச்சாலும் நாங்கள் வந்து லீவு டைமில் கிராமங்களுக்கு போயிட்டு அந்த ஊர் திருவிழாவில் எல்லாம் கா நல்ல ஜாலியாக கலந்துக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு அவங்க பேரன்ட்ஸுக்கும் சந்தோஷமா இருக்கும் அவங்க வந்து ஊரில் இருந்து நம்ம நம்ம சிட்டியில் இருக்கிறவுங்க ஊருக்கு வந்தால் அவங்க நம்மளை தடபுடலாக கவனிக்கிறதுல இருந்து எல்லாம் நல்லாயிருக்கும் கிராமத்தில் வந்து நல்ல காற்று வயல்வெளி பம்பு செட்டில் குளிக்கிறது இந்த மாதிரி ஜாலியான விஷயங்களிருக்கறனால நம்ம கிராமங்களுக்கு போகிறோம் நகரங்களுக்கு போனமனால் நம்ம பிஸி லைஃப்பில் வந்து லீவு கிடைக்கம்போது பீச்சுக்கு போகிறோம் மற்றபடி மாலு இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறோம் நகரங்களில் வந்து பேங்க் இருக்குது பேங்க்கில் நம்ம அகௌன்ட்டில் கிளியரன்ஸ் பார்க்கறத்துக்கு யாரும் பணம் போட்டது வந்ததா எல்லாம் பார்க்கறத்துக்காகவும் நகரங்களில் போல் நகரங்களில் வந்து டைம் ஈஸியாக பாஸ்ஸாகிடுது பீச்செல்லாம் இருக்கிறது பீச்சி கோயில் அந்த மாதிரி சுற்றி வரத்துக்கு வசதியாக இருக்கிறனால நகரங்களுக்கும் அடிக்கடி போய் வந்துகிட்டு இருக்கோம்